இப்போது வயதானவங்கக்கு வந்து சவாலுங்கிறது வந்து பென்ஷன் வாங்கிறது பென்ஷன் வாங்க போய் ஒரு பேங்கில் போய் இப்படி பணம் பணம் வந்திருக்குறது எடுக்கணும் அப்படின்னா அங்கே வந்து பேங்கில் வந்து அவங்களுக்கு சரியான கவனிப்பு இல்லை ஹேய் இங்கே அங்கே உட்கார் அப்புறம் பார்த்துக்கலாம் இருங்க அப்படி ஒரு மதிப்பு கிடைக்குறதில்ல பென்ஷன் தானே வாங்க வந்தான் பொறுத்துக் கொடுக்கலாம் அப்படின்குற ஒரு ஒரு அவமானத்தை அவங்க வந்து சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அட இவ்வளோ இது பண்ணினாங்க நம்ம அந்த ஒரு பணத்தை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு கேவலப்படணுமா அதே போல் அனாதை பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பெரியவங்களுக்கு அது வாங்க போகும்போது என்னமோ இவங்களே எல்லாமே ஒதுக்கி வைக்கிறாங்க அவங்கள அனாதை அப்படிங்கற மாதிரியாட்ட ஒதுக்கி வைக்கிறாங்க அவங்க வயதானதில்ல அந்த பணத்தை வாங்கிறக்கு எவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க அந்த இடத்துல வாங்க உட்காருங்க அப்படின்னு ஒரு சொல்லாட்டி பரவாயில்ல இருங்கமா நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட இப்போ வந்து யாருமே தயாராக இல்லை ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இதாக பார்க்குறாங்க உட்கார் உட்கார் வந்தால் கிடக்குது தரேன் இரு தராது எங்கே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியாட்ட தான் சொல்கிறாங்க அந்த கவனிப்புங்கிறது கிடையாது அவங்க சம்பாரிச்சு அவங்க சேர்த்தி வைத்த பணத்தை வாங்கிறக்கே ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க ரொம்ப அவமானப்படுகிறாங்க அது வந்து ஏன் இன்னுமே இப்படி நடந்து வருதுன்னு தெரியல